ஹலோ ஆ பையன் ம் சொல்லுங்க இது கலந்துக்க சொல்கிறேங்க

ஆ வாங்கி கொடுத்துர்றேங்க என்னால் வர சூழ்நிலைல இருக்காதுங்க இதே அதுதாங்க என்னால் வர சந்தர்ப்பம் இருக்காதுங்க வேறு ஒன்றும் வ வீட்டில் வர சொல்கிறேங்க வரவேண்டிய சூழ்நிலைல இருக்காதுங்க சரி வந்துடுறேங்க சரிங்க ஆ சரிங்க எந்த ஸ்கூல் எந்த ஸ்கூலுங்க எந்த ஸ்கூலு ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க இது விளையாட்டு ஏதான்னு இருக்குதுங்களா

ஆ வந்துடுறேங்க சாப்பாட்டுக்கெல்லாங்க சாப்பாட்டுக்கு

சரி வந்து சரி வந்துடுறேங்க